இப்போ நான் வந்து அமேசானில் வந்து என்னோடய ஷூ ஒன்று ஆடர் போட்டேன் ஏஷியன் பிராண்டில் இருந்து ப்ளூ கலர் ஷூ ஆடர் போட்டிருந்தேன் அதோடய பிரைஸ் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்துடுச்சு அதோடய அதை நான் வாங்கி ஒன் வீக் ஆகுது இந்த ஒன் வீக்கில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நம்ம ஷூ வியர் பண்ணியிருக்குற அப்போ அந்த ஷூவோடய அந்த வெயிட்டு தெரியும்லே அந்த வெயிட்டு கூட எனக்கு தெரியலை இட் வாஸ் ஸோ லைட் எப்படி சொல்கிறதுனா காலில் இருக்கிறதே தெரியாத ஒரு சாஃப்ட்டான கம்படஃபுளாக இருக்குது ஷூ வெயிட்டு பெருசாக கிடையாது கீழே சோலும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக கால் வலியும் வரது இல்லை முன் இதுக்கு முன்னாடி நான் வைச்சுருந்த ஷூ எப்படினா நான் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு கால் வலியெலாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ ஆனால் இந்த ஷூ வாங்கி வியர் பண்ணிதுக்கு அப்புறம் இந்த ஷூ வந்து எனக்கு அந்த ஷூ இருக்கிற பீலே இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா இருக்கு எனக்கு வியர் பண்ணுற அப்போது